பள்ளியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம்ன்னா அது தமிழ் தான் எதுக்காக வந்து எனக்கு தமிழ் பிடிக்கும்னா வந்து தமிழ் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் உள்ள இலக்கியங்கள் இலக்கணம் அதுக்கு அப்புறம் வந்து அதில் வந்து பாரதிதாசன் எழுதிய கவிதைகள் அதில் எல்லாம் வந்து நான் புக்கில் படிக்கயில எனக்கு வந்து ஆச்சரியம் ஆகி எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்க ஆரமிச்சுடுச்சி அதுக்கு அப்புறம் வந்த தமிழும் வந்து படிக்கயில் வந்து எனக்கு ரொம்ப நம்மளோடய தாய் மொழிக்கிறதுனால எனக்கு வந்து தமிழ் வந்து படிக்கையில் வந்து எளிமையில் எளிமையாக நான் வந்து புரிஞ்சு படிக்கின்ற மாதிரி இருக்குது அதோடய எனக்கு வந்து தமிழ் அதனால் ரொம்ப பிடிக்க ஆரமிச்சுடுச்சி அதனால் வந்து எனக்கு நல்லா படிக்கையில் டக்குனு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறனால எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அதில் உள்ள கவிதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதுகிற திருக்குறள் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தினம் தினம் தமிழ் புத்தகம் வாசிக்கிறன் அதெல்லாம் எனக்கு படிக்கையிலேயே ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம் தருது தமிழ் பழமையான மொழி வேறு அதனால் எனக்கு பிடிச்சது வந்து தமிழ்